எனக்கு வந்து பயணிங்கன்னா பயணம் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் பிடிச்சமான விஷயம் எப்பையுமே வந்து எங்கேயாச்சும் போய்கிட்டே இருப்பன் ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைச்சுதுன்னா ட்ராவலிங் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா துறுதுறுன்னு இருந்துகிட்டே இருப்பேன் அதுமாதிரி வந்து ஈவினிங் டைம் ஆறு மணிக்கு மேலே வந்து பஸ் ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா மெலடி சாங்ஸ் ஓடும் ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள நல்லா அமைதியாக இருக்கும் ஜில்லுன்னு காற்று ஜன்னல் ஓர சீட்டு செமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் பண்ண பண்ண முடியாது ட்ராவலிங்க்கில வந்து கிடைக்கும் அதுமாதிரி வந்து நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ச்சில் ச்சில் கிளைமேட் இருக்குல்லையா கூலிங்கான ப்ளேஸுக்கு தான் அதிகமாக போவேன் இந்த வாட்டர் ஃபால்ஸு இந்த மூணார் மூணார்லாம் சரியான இடம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு நிறைய மர இருக்கு மரம் செடி கொடி பெரிய பெரிய மரலாம் இருக்குங்க ராட்சச மரலாம் இருக்கு அதெல்லாம் போய் பார்த்தாலே இவ்வளோ அழகான இயற்கையை பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணியே ஆகணுன்றதால் நான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் பொதுவாக இந்த விலங்குகள் பார்க்கறது அங்கே போனாலும் சிறுத்தை புலி மான் மயில் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்காக நான் இதை விலங்குகள் பார்க்கறதுக்கும் ட்ராவல் பண்ணுவேன் இந்தமாதிரி திருப்பதி நிறைய பிளேஸ் வண்டலூர் ஜூ இருக்கு சென்னையில் வண்டலூர் ஜூ போவேன் எங்கள் ஊர்லேயே இப்போ மலைக்கோட்டைலாம் இருக்குல்ல மலைக்கோட்டை கல்லணை கல்லணைக்கெல்லாம் போயிவிட்டு கல்லணை எல்லாம் நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன் இப்போ ஃபிரீயாக இருக்கும்போது மந்த் ஒன்ஸ்லாம் அங்கே போயிட்டு வந்துருவேன் கல்லணை வந்து சோழர்களால் கட்டப்பட்டது அது வந்து கையாலேயே யானைகள் கொண்டு கட்டப்பட்டது இப்பெல்லாம் இவ்வளோ நவீனமாக கட்டினாலும் உடஞ்சிடுது அதெல்லாம் போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமான ஒன்று அதனால் இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே நான் அடிக்கடி போவேன் அதிகமாக செல்லுற இடனு பார்த்திங்கன்னா இயற்கை இடம் தான் இயற்கையை பார்க்குறதுக்குதான் மற்றபடி எல்லாம் இந்த டிரா இதுக்கு விமானம் விமானம் பார்க்கறதுக்கு இது மைதானம் அந்த மாதிரிலாம் எங்கேயும் போக மாட்டேன் இயற்கையை ரசிக்கிறதுக்காக என்னோட பயணங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்